ஆ அண்ணா மெக்கானிக் அண்ணாவா ஆ அண்ணா நான் ரம்யபாரதி பேசுகிறேண்ணா ஆ அண்ணா வண்டி ஸ் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிது பாதியிலயே நின்னுடுச்சிசு ஆ இப்போ நான் அழகர் கோயில் ரோட்டில் நின்றுக்கிட்ருக்கேண்ணா இல்லை அண்ணா எல்லாமே பண்ணியாச்சு சா விச் மீன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம் பட் என்ன பண்ணாலும் ஸ்டார்ட்டே ஆகல

அண்ணா அண்ணா பண்ணியாச்சுண்ணா இல்ல அண்ணா ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் ஆகலை ம் ஆஃப் ஒன்றும் ஆகலைண்ணா ம் சும்மா தான் அண்ணா இல்ல அண்ணா கொஞ்சம் எமெர்ஜென்சி வெளியே போயிக்கிட்டுருக்கோம் ஆஃப்னவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர முடியுமா அண்ணா ஆ ஓகே அண்ணா ஓகே அண்ணா ஆ ஓகே அண்ணா இல்ல அண்ணா வேறு எதுவும் ப்ராப்ளம்னா நீங்கள் எப்படி மெக்கானிக் ஷாப்க்கு எடுத்துகிட்டு போகற மாதிரி இருக்குமா இல்லை இங்கேயே பார்த்துக்கலாமாண்ணா அண்ணா ஹோண்டா அமேஸ் அண்ணா ஆமாங்க அண்ணா ஆ பெட்ரோல் அண்ணா இல்ல அண்ணா அப்படிலாம் எதுவும் இல்ல அண்ணா ஆ அப்படியாண்ணா ஆ சரி அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மட்டும் வர முடியுமா அண்ணா ஆ ஓகே அண்ணா தேங்க்ஸ் அண்ணா